வணக்கம் சார் நாங்கள் காரைக்குடிலேருந்து பேசுகிறோம் உங்கள் டிராவல்ஸில் வந்து நாங்கள் வந்து சீட்டட் வேன் புக் பண்லானுட்டு இருக்கோம் ஏன்னால் ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு நாள் பிளான் பண்ணியிருக்கோம் டூர் பிளான் பண்ணியிருக்கோம் டூர் போறதில் வந்து எங்கள் வீட்லேருந்து ஒரு ஃபிஃப்ட்டீன் மெம்பர்ஸ் வந்து டூர் போகிறோம் ராமேஸ்வரம் மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன வழிபாட்டுத் தலங்களுக்கும் நாங்கள் போகணும் முழுசாக ரெண்டு நாளைக்கு வந்து வேன் தேவைப்படும் நல்லா சீட்டட் வேன் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கணும் எதுவும் நீங்கள் எனி டிஸ்கவுண்ட்ஸ் எதுவும் இருக்கா சார் இல்லை வேறே எதுவும் பெஸ்ட்டாக நீங்களே வந்து கூட்டிட்டுலாம் போய் அரேஞ்ச் பண்ணி சுற்றி காட்டுவீங்களா அப்படின்றதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுங்க சார் ஓகே தேங்க் யூ சார்